இந்த மாதிரி நாங்கள் ஒரு பேருந்து எடுத்து டூருக்கு போகலான்னு ஐடியா வைச்சப்ப நாங்கள் எல்லாம் சேப் செக் பண்ணும் போது சீட் தான் செக் பண்ணோம் சீட் எப்டியிருக்கு எந்த அளவுக்கு இருக்கு தூங்க முடியுமா கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை சீட் சைஸ் எப்டியிருக்கு ரெண்டு பேர் தாராளமாக உட்கார முடியுமா ரெண்டு பேர் சீட்டில் மூணு பேர் தாராளமாக உட்கார முடியுமா மூணு பேர் சீட்டில் பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு அது இல்லாமல் மேலே வந்து லக்கேஜ் வைக்கிறது அது ரொம்பவே நல்லாயிருந்துச்சி அதில் படுத்துக்கலாம் போல் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி இருந்துச்சு நல்லா ஒரு அந்த இடமும் சுத்தமாகவும் இருந்துச்சு க்ளீன் பண்ணி வைச்சிருந்தாங்க நல்லாவே அது இல்லாமல் அது சீட் வைக்கிறதுக்கும் தனி தனி இடமா தான் இருந்துச்சு ஒரு சீட்டுக்கு மேலே இவங்க இவ்வளோ இவ்வளோ தான் வைக்கணும் இவ்வளோ சீட்டுக்கு மேலே இவ்வளோ தான் வைக்கணும் இல்லைனா வெயிட் ஆகும் வெயிட் கூடும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அது இல்லாம ட்ரைவர் சீட் ட்ரைவர் கரெக்ட்டா அவருக்கு வந்து இடுப்பு வலிக்காமல் இருக்க அது மெது மெதுன்னு ஒரு சீட் வைச்சிக்கிட்டாரு ஏன்னா ட்ரைவர் கரெக்ட்டா ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ஃபர்ட்டபிளாக இருந்தால் மட்டும் தான் ஒரு ரைடு நல்லா போக முடியும் ஏனோ தானோ அவர் ஓட்டினா நமக்கு தான் ப்ரச்சனை வரும் அதே மாரி ட்ரைவர் சீட் பின்னாடியே ஒரு பெரிய ஒரு படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் மாதிரி இருந்துச்சு யாராவது முடியாதவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக படுக்கலாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க யாருனா முடியலனா கூட வந்து படுத்துக்கோங்க ஃபேன் அங்கேயே வைச்சிருந்தாங்க டேபிள் ஃபேன் மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் நம்ம அதை ஆன் பண்ணிணாலே ஆன் ஆகிடும் அது இல்லாமல் டீசல் டீசல் போடுகிற விதமும் நல்லாதான் இருந்துச்சு ஒரு டீசல் போடும்போது கரெக்ட்டா ஒரு டேங்க் நல்லா ஃபுல் அளவாக இருந்துச்சு அவங்களும் சர்வீஸ் டீசல் காசு வாங்கும்போது கரெக்ட்டா தான் வாங்கினாங்க அதே மாரி எங்கள் முன்னாடி தான் டீசல் போட்டாங்க அது இல்லாமல் அந்த ட்ரிப்பில் பார்த்தா ஜன்னல் சீட் நல்லாதான் இருந்துச்சு ஒரு ஜன்னல் வந்து காற்று வர அளவுக்கு நல்லாதான் இருந்தது பின்னாடி திற பின்னாடி திறந்தா முன்னாடி காற்று வராது முன்னாடி திறந்தா பின்னாடி காற்று வராது அப்படிலாம் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக மாத்திக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாமே கரெக்ட்டாதான் இருந்தது